என் குடும்பத்தில் நான்கு பேர் மட்டுந்தான் என் அம்மா எங்கப்பா என் தம்பி மற்றும் நான் என் குடும்பம் மிகவும் சிறியதான குடும்பம் எங்கள் அப்பா வந்து கார்பெண்டர் வேலை தினசரி சம்பளம் வாங்கி வேலை பார்க்குற குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கேன் என் தம்பி இப்போதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கி போய்கிட்டிருக்கேன் எங்கள் அம்மா ஹவுஸ்ஒய்ஃபு பக்கத்தில் ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பார்ப்பாங்க இல்லைன்னா வீட்டில்தான் இருப்பாங்க நான் வந்து படிச்சுக்கிட்ருக்கேன் வாடகை வீட்டில்தான் இருக்கோம் நான் பிஏ எக்னாமிக்ஸ் படிச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டர் க்ளாஸ் வந் வந்திட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் நான்